விவசாயத்துக்கு புதிய மின் மின்னிணைப்பு வாங்கறதுக்குனே அரசாங்கம் ஒரு புதிய மின் இணைப்பு ஒரு ஆப் இருக்குது அதில் போனோம்னால் அது எப்படி வாங்குகிறதுன்னு அதில் இருக்குது அது வந்து ஈ சேவை மையத்தில் போய் தொடர்பு வச்சுட்டு தொடர்பு கொண்டோம்னால் அவங்களே இது பண்ணிவிட்டுருவாங்க அப்பறம் இந்த லோ ஓல்ட்டேஜ் ஹை ஓல்ட்டேஜ் வரது வந்து ஓல்ட்டேஜ் வரும்போது மோட்டருகள் வந்து அதிகமாக பழுதடையும் அந்த நேரத்தில் நம்ம அதுக்குப் பாதுகாப்பான இந்த ஆன் ஆஃப் சுச்சை ஆட்டமெட்டிக் சுச் ஆஃப் ஆகுகிற மாதிரி லோடு சுச்சி ஒன்று வச்சிட்டால் அந்த ஓல்ட்டேஜ் ஹை ஓல்ட்டேஜு பிரச்சினை இருக்காது அப்போ மிச்சப்படி அந்த லோ ஹை ஓல்ட்டேஜு வரும்பொழுது அதிகமாக வந்து மோட்ரு காயில் ப பழுதடையாமல் இருக்கறதுக்கு அதுக்கு ஒரு க இது பிட்ருங்கக்கிட்ட சொல்லி அது அவனை செஞ்சிக்கலாம்